புத்தகங்களை நேரடியாக கையில் வச்சு படிக்கிறதுக்கு தான் நான் விரும்புவேன் ஆன்லைனில் படிக்க விரும்பமாட்டேன் ஏன்னு பார்த்தா ஆன்லைனில் படித்துட்டு இருந்தோம்னா ஒரு சென்டன்சை முடித்துட்டு அடுத்த பேராவுக்கு போகும்போது எதாச்சு ஒர்க் வந்துடுச்சின்னால் அது குளோஸ் பண்ணி வச்சிட்டு ஃபுல்லாக குளோஸ் பண்ணிட்டுப் போகிற மாதிரி தான் இருக்கும் இன் கேஸ் இதே புக்காக இருந்துச்சுன்னால் அதை நம்ம இதை முடித்துட்டோம் அடுத்த இது இதுதான் அப்படிங்கிறக்காக ஏதாச்சும் ஐடென்ட்டிஃபிகேஷனுக்காக மார்க் பண்ணி வச்சுட்டு போகலாம் இல்லை அடுத்த பேஜ் படிக்கணுன்னால் அங்கே பேப்பர் வச்சுட்டு போகலாம் இதுமாதிரி நம்ம தேவைக்கு வந்து புக்கை பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஃபோன்னால் அப்படி பண்ண முடியாது இது அதிக நேரம் நம்ம ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்கறங்காட்டி அதை பார்த்து படிக்கிறங்காட்டி டேரெக்டாக அதோடய ரிஃப்லெக்ஷன் வந்து கண்ணுக்குத் தான் போகும் அதனால ஐ ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் தலைவலி வரும் அதனால நான் வந்து ஃபோனை வந்து யூஸ் பண்ணமாட்டேன் புக்கை பார்த்து தான் படிப்பேன் ஆடியோ வடிவமானப் புத்தகத்தெலாம் கேட்டது இல்லை